எனக்கு ரொம்ப பிடித்தமான விளையாட்டு வந்து கேரம் போர்டு அந்த கேரம் போர்டு ஏன் பிடிக்குது அப்படினா நான் வந்து சின்ன வயசில் இருக்கலேயே ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கலேயே அந்த ஸ்கூலில் மதியத்துக்கு மேலே வந்து தலைமை ஆசிரியர் மற்றபடி குரூப் இருக்கிறவங்கலெல்லாம் சேர்ந்து கேரம் போர்டு விளையாடுவோம் அந்த கேரம் போர்டில் விளையாட தெரியாமல்தான் இருந்தது அடுத்தடுத்து அடுத்தடுத்து டெய்லி மதியத்துக்கு மேலே மதியத்துக்கு மேலே இந்த கேரம் போர்டு குரூப்பாக உக்காந்து விளையாடியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி அந்த வெறித்தனத்தில் விளையாடுவோம் சார் வந்து தெரியாதது எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு அது சொல்லிக்கொடுத்து சொல்லிக்கொடுத்து என்னோட சின்ன வயசுலேருந்து எனக்கு கேரம் போர்டு விளையாண்டு விளையாண்டு எனக்கு அது ஒரு பெரிய இஷ்டமாக போச்சு இப்போவுமே வந்து நான் வீட்டில் அதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படினா கட்டாயமாக கலந்துக்கிட்டு நான்தான் வின் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் அந்த அதில் இருக்கிற ரெட் காயின் போட்டால் அதில் வந்து ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இந்த ரெட் காயின் போடுவதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன் எந்த பல வழியில் இதில் போட்டால் அந்த ரெட் காயின் பாயிண்ட் ஆகுமா அதில் போட்டால் பாயிண்ட் ஆகுமா அப்படினு சொல்லி ரொம்ப ஆர்வமாக விளையாண்டு விளையாடண்டு அந்த ரெட் காய்ன்லேயே தான் குறியாக விளையாடுவேன் அந்த ரெட் காயின் எடுத்துவிட்டாவே நம்ம அந்த ஆடல வின் பண்ணிவிட்டோம்னு அர்த்தம் அந்த கேரம் போர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேரம் போர்டை பிடிக்கிறதுனால வந்து அதை வந்து நான் இப்போவுமே அந்த கேரம் போர்டை நான் விரும்புவேன் வேறு எங்காவது இந்த கேரம் போர்டு விளையாண்டால் கூட ஐயோ நம்ம போய் விளையாட முடியுமா அப்படினு அந்த ஒரு ஏக்கம்தான் இருக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று அதனால் வந்து அதை நான் தொடர்ச்சியாக விளையாண்டுகிட்டே இருக்கேன் இப்போது கூட வீட்டில் வந்து நான் கேரம் போர்டு வேணும் வீட்டில் இருக்கிறவங்களாம் அதை விளையாடட்டும் அது நல்லா ஒரு என்ஜாய்மென்ட்டாக இருக்கும் பல வழியில் யோசிக்கிறதுக்கு அது ஒரு திறனாக இருக்கும் பல வழியில் யோசித்து அது ஒரு முடிவெடுக்கிறக்கு வாய்ப்பாக இருக்கும் அந்த விளையாட்டு மூலமாகவே நான் அதை கற்றுக்கிட்டேன் அது இப்பவுமே வீட்டில் யாராவது விளையாண்டாங்கனால் நான் ரொம்ப உற்சாக படுத்துவேன் ஏன்னால் அது சிறுசுலேருந்தே நான் விளையாண்ட விளையாட்டு என்னால் மறக்க முடியாது எல்லா விளையாட்டை விட எல்லா விளையாட்டும் விளையாடுவேன் இஷ்டமாக ஆனாலும் இந்த கேரம் போர்டுங்கிறது எனக்கு ரொம்ப இஷ்டமாகவே இருக்கும் அது அந்த தலைமை ஆசிரியர்டேருந்து நான் கற்றுக்கிட்டது அவருக்கும் எனக்கும் ஒரு ஒரே போட்டியாகவே இருக்கும் ஒரு ஒன்று அவர் ரெட் காயின் போடட்டும் இல்லைனா நான் ரெட் காயின் போடட்டும் அப்படினு ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று விட்டுக்கொடுக்காத நாம்தான் ஜெயிக்கணும் அப்படினு மனசில் வச்சுட்டே விளையாடுவோம் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கேரம் போர்டு விளையாடுகிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான விளையாட்டு